நாங்கள்லாம் விவசாயம் செய்றவங்க தான் நிறைய விவசாயம் செய்கிறோம் ஆனால் விலங்குகள் வந்து காட்டு பன்னி தான் வந்து எங்கள் இப்போ ஊர் பக்கம் அதிகம் எங்கள் பகுதியில் அது இந்த தூறல் போட்டுச்சி அளவு இன்னும் அதிகம் மண்ணியே வந்து பிரட்டிரும் எல்லாம் ஆரியா ராகெல்லாம் நாங்கள் போடுகிறோம் நிறையா அந்த ராகு பயிரை வந்து அப்டே பிரட்டிவுட்டுரும் மண்ணில் எது பாதுகாக்கிறதுனா எப்போவும் நைட்டில் போட்டுவிட்ருவோம் கர அங்கேயே ரேடியா இல்லைனா ஒரு மணி அடிக்கிற மாதிரி ஒரு சத்தத்தை கட்டிவிட்ருவோம் முள் வேலியெல்லாம் போட்டால் கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும் அதை பற்றி அவங்கள நாங்கள் முள் வேலியெல்லாம் போடல இப்படி தான் பாதுகாக்கிறோம் அதுவும் நைட்டில் போய்கூட நாங்கள் அங்கேயே கெயின் கட்டியே படுத்துக்கிறோம் இவ்வளோ தான் இதான் பாதுகாப்பு ம்